செடி எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன் அப்புறம் எங்கள் அக்கா வீட்டு பெரியப்பா சித்தப்பா அப்புறம் மாமா வீட்டில் மாமரம் பூச்செடிகள் நிறைய வச்சுருக்கேன் அப்புறம் அக்கா வீட்டில் மாடி மேலே மாடி மேலே கொல்லையில் நிறைய வச்சுருக்கேன் பூ கன்றுகள் அப்புறம் பழ வகை காய் செடிகள் அப்புறம் இவ்வளோ வச்சுருக்கேன் அப்புறம் நாங்கள் சித்தப்பா வீட்டில் பெரிய இடம் இருக்குது அந்த இடத்துலயும் நான் பழ வகைகள் செடி வகைகள் பூ கன்றுகள் காய் இதெல்லாம் வச்சுருக்கேன் அப்புறம் ஊரில் எங்கள் மாமா வீட்டில் மல்லிகை செடி அது மாதிரி வச்சுருக்கேன் அப்புறம் அங்கேயும் மாடி தரையில் நிறைய வச்சுருக்கேன் அப்புறம் அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் நிறைய பெரிய இடம் இருக்குது அந்த இடத்துல நிறைய செடி பலா செடி மாமரம் எலுமிச்சை செடி நிறைய வச்சுருக்கேன்